நான் ஆன்லைனில் முதல் முதலாக ஒரு ஷூ வாங்கினேன் அதை முதல் முதலில் போடும் போது அருமையாக இருந்தன அடுத்த முறை பயன்படுத்தும் போது கால்கள் இறுக்கமாக இருந்தன இதனால் எனக்கு வலிகள் ஏற்பட்டன அதில் தரமற்றதாக இருந்தன இதனால் ஆன்லைனில் வாங்கும் பொருட்களை தவிர்க்கவும் நான் சமீபத்தில் ஒரு புதிய நிறுவனத்தின் டீ தூள் ஒன்று வாங்கினேன் அந்த டீ தூள் சுவையாகவும் இல்லை மணமாகவும் இல்லை இதனால் புதிதாக வரும் நிறுவனத்தில் எந்த ஒரு பொருளும் அவசரப்பட்டு வாங்க வேண்டாம்